சார் வணக்கம் வணக்கம் சார் ஆமாம் சார் எந்த வண்டியில் சார் வண்டிக்கு தகுந்த மாதிரி மாடல் இருக்குது சார் காரா சார் காரு வந்து வண்டிக்கு என்ன வந்து ஒரு ஒரு வண்டி ஒரு ஒரு மாடலில் இருக்குது சார் நமக்கு எவ்வளோ அமௌண்டு கட்டுறமோ அதுக்கு தகுந்த மாதிரி மாடலு இது டீவ் வரும் சார் கிலோ மீட்ரு ஒரு பதினெட்டு பத்தொம்பது போகும் சார் பதினெட்டு பத்தொம்பது ஏசி அட்டாச்சுடு ஆட்டம் இருக்குது சார் நார்மலாக நார்மலும் இருக்குது சார் இன்ஸ்டால்மெண்டு உண்டு நீங்கள் அமௌண்டு எவ்வளோ கட்டுறீங்ளோ அதுக்கு தகுந்த மாதிரி இன்ஸ்டால்மெண்டில் மாதம் இவ்வளோ டீவ்க்கு இருக்குது சார் காலையில் வாங்க சார் பத்து மணிக்கெலாம் ஷோ ரூம் திறந்துருவோம் காலையில் வந்தீங்னால் நேரில் வந்தீங்கன்னால் என்ன டீட்டெயிலும் கரெக்டாக அப்டேட்யெலாம் கொடுத்துருவோம் சார் சேட்டெலாம் எடுக்கலாம் சார் எல்லாமே நல்ல கண்டீஷனில் இருக்கும் சார் உங்களுக்கு எல்லாமே கொட்டேஷன் காலையில் கொடுத்துருவோம் என்ன என்ன இப்போ எல்லாமே டீடெயெல்லாம் சொல்லிவிடுவோம் சார் காலையில் சகெண்ட்ண்டில் இருக்குது சார் மாடலுக்கு தகுந்த மாதிரி அமௌவுண்டு சார் மாடலுக்கு தகுந்த மாதிரி அமௌண்டு எல்லாத்துக்குமே நீங்கள் தான் காலையில் ஷோ ரூம்க்கு வந்துட்டிங்கனால் வீட்டில் எல்லாம்

இல்லை சார் மாடல் வந்து எந்த காரு நீங்கள் காட்டுறீங்ளோ அதுக்கு தகுந்த மாதிரி மாடலு இந்த ஒரு ஒரு வண்டி ஒரு ஒரு ரேட்டில் சார் சரிங்க சார் காலையில் நீங்கள் வாங்க சார் ஷோ ரூம்க்கு வாங்க நேரில் வாங்க கொட்டேஷன் கொடுக்குறோம் சார் வாங்க